டாய்லெட்டை பற்றி கேட்டிங்கனாக்க சிரமனு பார்த்தா எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டு ஓரம் ஆறு ஓடிட்டிருக்குங்க அப்பறம் நாங்கள் முதல்லேலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா நாங்கள் எல்லாம் அவுட்சைடில் போயிட்டிருந்தோம் கொஞ்சம் ஒரு கால் கிலோமீட்டர் நடந்து போகணும் கொஞ்சம் அவரசமாக வந்தால் நம்ம ந அவ்வளோ தூரம் கொஞ்சம் நடந்து போய் தான் போக வேண்டியது கொஞ்சம் சிரமமா இருந்தது அப்பறம் அது நாள் அடைவில் இப்போ கல்யாணம் ஆச்சு குழந்தைங்க இருக்கிறாங்க எல்லா அவுட்சைட் போக முடியாது எல்லா கொஞ்சம் சிரமங்கறனால வீட்டிலியே ஒரு டாய்லெட் ஒன்று கட்டி இப்போது அதை யூஸ் பண்ணிட்டிருக்கறோம் அதனால் இப்போ எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது காலையில் கொஞ்சம் நேரமாக எழுந்திரிச்சாலும் டாய்லெட் போறதுக்கு வரதுக்கு குளிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போகுமோது சீக்கிரம் குளித்துட்டு போயிடுறாங்க குழந்தைங்க இது எனக்கு கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் இப்போ பரவாயில்லைங்க டாய்லெட்னால் எனக்கு நல்லா நன்மை இருக்குங்க ஆமாம்